எங்கள் கிராமத்தில் உடல் எடையை அதிகரிக்க என்னென்ன சாப்புடணும்னு நான் சொல்கிறேன் முதல்ல எள்ளு எள்ளை வறுத்து அதை பொடிச்சு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை கலந்து சாப்புடணும் அப்புறம் கொண்ட கடலைய வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் அந்த த அந்த ஊற வச்ச தண்ணியோட அந்த கடலைய சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கணும் மூணாவது பால் கூட தேன் கலந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் அப்புறம் நாட்டு கோழி முட்டை ப பாலுல கலந்து காலையில் சாப்புடணும் இதை சாப்பிட்டு க உடம்பு ஏறிச்சி நிறைய ஏறிடுச்சுனா ஒரு சில எக்சசைஸ் செஞ்சு க வோ உடம்ப வந்து கட்டு கோப்பாக வச்சுக்கலாம்